எங்களோடய சுற்றுலா தலம்னால் கங்கைகொண்ட சோழபுரம் அங்கே அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவாங்க அவங்க எதிர்கொள்வது வானிலை வானிலைன்னாலே மழை எப்போ வருன்னே தெரியாது அந்த இடத்துட்ட அண்டு வெயில் கோயில் திறந்தாதான் உள்ளே போக முடியும் அப்படி இல்லைன்னா வெளியில்தான் இவங்க நின்றாகணும் அப்புறம் வந்துவிட்டு குடியிருப்பும் உணவுக்கும் என்ன பண்ணனுனால் அந்த கோயில் திறந்துதான் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அவங்க திரும்பி வேறே சு சுற்றுலாத் தலத்துக்கு போய்விடுவாங்க அப்படி குடியிருப்பு வேணுனால் இருபது கிலோமீட்டர் வெளியில் வரணும் அதேமாரி தான் சாப்பாட்டுக்கும் ஒரு நல்ல சாப்பாடு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கணுனா இருபது கிலோமீட்டர் வெளியில் வரணும் போக்குவரத்து நல்லபடியாக தான் இருக்கும் வேறே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை